ஹலோ வணக்கங்க ஹட்ஸ்சன் அக்ரோ லிமிட்டெட் கொலஸ்னல்லே இது ஹட்ஸ்சன் வந்து அ அரை லிட்ருங்றது வந்து ஜிஎஸ்டியோடு சேர்ந்து ஜிஎஸ்டி வந்து நாலு புள்ளி அஞ்சு பர்சண்டேஜி இதோடய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ருபா வருங்க ஜிஎஸ்டி உட்பட்டு ம் ஆமாங்க அரை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி இருபது ருபா ஆஃபரில் போய்கிட்ருக்கு அது ஜிஎஸ்டியோடு சேர்ந்து ஏழ்நூத்தி நாற்பது ருபாய் போகுதுங்க அது எப்படின்னுங்களா இதோடைய பெசலிஸ்ட் வந்து இந்த பட்ரை வந்து நல்லா திக்னெஸ்ஸாக இருக்கும் அதை வந்து நல்லா சூ தௌசண்ட் எம்எல்லில் சூடாக்கி ஃபில்ட்ரு பண்ணி மூணு செக்ஸன்லில் அது ஃபில்ட்ரு ஆகுங்க மூணு செக்ஸன் ஆகிட்டுதான் நாலாவது பட்சத்தில்தான் நாங்கள் பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணுவோம் ஃபுல் பண்ணிட்டு அத வந்து கூல் பண்ணிவிட்டுதான் அதுக்கப்புறந்தான் லேபிளே நாங்கள் ஒட்டுவோம் லேபிள் ஒட்டி பேக்கிங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிரும் இதோடய பெஷலிஸ்ட் என்னென்னங்கன்னா இந்த கீ வந்து இது கொழம்புலையோ இல்லை தோசையிலோ உ உ ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கும் மணல் மணலாக இருக்கும் சொன்னால் நறுமணம் ஹட்ஸ்சன் நெய்யில் பார்த்தீங்கன்னா இது நேராக பால் எடுத்து இங்கே வெண்ணெய் எடுத்து அதில் இது பண்ணுறதாங்க மற்றது கம்பெனிங்கெளாம் பார்த்தீங்கன்னா பட்ரை வாங்கிகிட்டு வந்து காய்ச்சி அப்படியே நெய்யாக கொடுப்பாங்க இங்கே அந்த பால் ஃபேட் எடுத்துவிட்டு நாங்கள் அந்த ஃபேட்டை வந்து தயிராக்கி அந்த தயிர்லிருந்து இ ஃபில்ட்ரு பண்ணி அதிலேருந்துதான் நாங்கள் கீயே எடுக்கிறோம் ஸோ ஒரிஜினல் குவாலிட்டிதாங்க குவாலிட்டிக்கு நான் கேரண்ட்டி இன்னொன்று என்னென்னா இந்த ஆஃபர் போது ஆஃபர் போகிறதுனாலதான் இந்த ரேட்டு நீங்கள் அதே ஆஃபர் இல்லாமல் இருந்துன்னால் தௌசண்ட்க்கு மேலே வருங்க ஆமாங்க ஆஃப் லிட்ரில் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க ஒரு லிட்ரில் ஆஃபர் போகும் அது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து லிட்டர் பாஞ்சு லிட்ரு எடுத்திங்கன்னால் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவோங்க நீங்கள் இது ஆஃப் லிட்ருக்கெலாம் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க ஜிஎஸ்டியோடு சேர்ந்து ம் சரி ஓகேங்க ஓகே என்ன அட்ரஸ்ஸுங்க நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்களா ஓகேங்க தேங்க் யூ